ஹலோ கொத்தனார் அண்ணன் தானே நாங்கள் திருவாரூரில் இருந்து பேசுகிறேன் அண்ணன் ஆ வீடு ஒன்று கட்டி இருந்தோம் அதில் இட வசதி பற்றல ஸ்டோர் ரூம் ஒன்று கட்டணும்ண்ணா அதுக்கு எஸ்டிமேட்டு எவ்வளோ ஆகுமெனு சொல்லுங்களேன் ரெ ரெனவேட்டுதானே பண்ணணும் ஆயிரமெனு நினைக்கிறேன்ணா ஆ சரிங்க அண்ணன் சரிங்க அண்ணன் சரிங்க அண்ணன் ஆ சரிங்க அண்ணன் எல்லா சாமானுமே வாங்கி தானே ஆகணும் என்ன அண்ணன் எந்த மெட்டிரியலுமே இல்லை அண்ணன் எல்லாமே நீங்கள் வாங்கி தானே ஆகணும் எவ்வளோ ஆகுமெனு அளவு பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ நீங்கள் சொல்லுங்க எல்லா சாமானும் வாங்கிக்கலாம்ணே எதுவுமே இல்லை ஆ ஓகே அண்ணன் அதுதான் பார்த்துட்டு சொல்லுங்க நீங்கள் ஃப்ரீயாக தானே இருப்பீங்க நாளைக்கு ஆ சரிங்க அண்ணன் சரிங்க அண்ணன் காலையிலேயே வந்துடுங்க அண்ணன் ஆ வ பார்த்துட்டு சொல்லுங்க நான் அமவுண்ட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன் ஆ சரிங்க அண்ணன் நன்றி அண்ணன்